எனக்கு பார்த்திங்கனா அதிக சம்மரும் இல்லாமல் அதிக விண்ட்டரும் இல்லாமல் நடுத்தரமான ஒரு சீசன் இருக்கும்லை அந்தமாதிரி சீசனில் தான் வந்து எனக்கு ரொம்ப பயணம் செய்ய விரும்புவேன் ஏன்னால் இந்தமாதிரி சீசனில் எல்லாம் குளிர் இருக்காது நார்மலாக பாடி கண்டிஷன்லாம் கரெக்டாக இருக்கும் ஸோ இதுமாரி சீசன்லையும் நம்ப ட்ராவல் பண்ணிணா ரொம்ப நல்லா இருக்கும் அதுவும் ஃப்ரெண்ட்ஸ் கூடெலாம் போனோனால் இன்னும் நல்ல என்ஜாய்மென்ட்டாக நல்லா இருக்கும் போகும் போது நிறைய சுற்றி நிறைய கிராமம் வில்லேஜஸ் அப்புறோம் வயல்கள் இப்படில்லா பார்த்துட்டு போகும் போது ரொம்ப நல்லா இருக்கும் கூளிங்கான காற்று அப்புறோம் நிறைய பார்க்கலாம் சூப்பராக இருக்கும் ஸோ அதனால வந்து எனக்கு இந்த நடுத்தரமான ஒரு சம்மரும் இல்லாமல் விண்ட்டரும் இல்லாமல் இருக்கிற அந்த ஒரு சீசன்லையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பயணம் செய்ய